எங்கள் வீடு மலையடிவாரத்தில் இருக்குது எங்கள் வீடை சுற்றி நிறையா மரலாம் இருக்கும் நான் காலைல அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துப்பேன் ப அந்த அஞ்சு மணிக்கு எழுந்தும்போது நிறைய பறவைகள்லாம் வந்து சத்தம் போட்டுட்டு போகும் சிட்டுக்குருவி காணாங்குருவி அதுக்கப்புறம் வந்து குயில் அதுக்கப்புறம் வந்து காகம் இந்த மாதிரி விதவிதமான பறவைல்லாம் இருக்கும் ஒவ்வொன்னும் ஒரு ஒரு மாதிரி கத்தும் ரொம்ப கேக்குறதுக்கு நல்லாவே இருக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு இலுப்ப மரம் ஒன்று இருக்குது அந்த இலுப்பை மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியெல்லாம் இருக்கும் நிறைய அந்த கிளியோட அந்த கீச் கீச் சௌண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கும் அதை கேட்கவே சூப்பராக இருக்கும் அதேபோல் வந்து ஒரு பறவை வந்து தனியாக இருக்கும்போது ஒரு சத்தம் போடும் கூட்டமாக இருந்தால் வேற மாதிரி சௌண்டு போ போடும் ஒரு ஒரு பறவையோட சத்தமும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் கேட்கறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த மாதிரி நான் ஈவினிங்கில் வந்து பார்க்கும்போது வந்து அதனுடைய கூட்டுக்குப் போகும்போது பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு போகும் அப்படியே சுற்றி சுற்றி வரும் அது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அது நான் பாசிட்டிவாக ரொம்ப பார்க்கறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு